ப பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கலாம் போகணுனால் பஸ் ஏறித்தான் போகணும் ப பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போய் அங்கே வந்து ஒரு பஸ்ஸு நிற்குது ஒரு பஸ்ஸு நிற்கறதுல்ல நிறுத்தினாலும் ஏறதுக்குள்ள அவசரப்படுத்துகிறாங்க அங்கேருந்து அங்கே போய் இறங்கி அங்கேருந்து நாங்கள் போகிற இடத்துக்கு போகும்போது கஷ்டமாகருக்குது எங்கள் வயசுக்கல்லாம் அதனால் போக முடியறதுல்லை எங்கள் வீட்டுக்காரருக்கும் வயசாருச்சி அவர் வண்டி ஓட்டுவார் ஆனால் நிதானம் பத்தறதுல்லை இப்போல்லாம் போய்விட்டு வர்றதுக்கு சிரமமாகத்தான் இருக்குது அதனால் போய் பேசாம பக்கத்திலியே உள்ளூர்லேயே எதன்னா பார்த்துக்குறத்து ஒரு ஆஸ்பத்திரி போகணுனாகோட டவுனுக்கு போகணும் எங்களுக்கு சிரமமாகத்தான் இருக்குது பஸ்ஸில் போகமுடியிறதுல்ல அடுத்தவங்களை எதிர்பார்த்துதான் போகவேண்டி தனியாக போய்விட்டு தனியாகவெல்லம் வரமுடியிறதுல்லை அடுத்தவங்களுடைய உதவியாலதான் போகணும் வரவேண்டியதாக இருக்குது